ஆயில் மில் ஓனரா என்னென்ன டைப் ஆஃப் ஆயில்ஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட ஆ எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வேணும் என்ன மாதிரியான குவாலிட்டியில வெச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்களா சரி வே வேறு என்ன எண்ணெய் வச்சுருக்கீங்க நீங்கள் எனக்கு வந்து எண்ணெயாக தேவைப்படுது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் கலப்படம் எதுவும் இல்லாமல் கண் எதிரில் அரைச்சு கொடுப்பீங்களா ஆன் ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட்டில் ஆ சரிங்க ஓகே நான் ஈவ்னிங் உங்கள் கடைக்கு வரேன் ஆ நான் ஒரு அஞ்சு கிலோ எனக்கு தேவைப்படுது